ஹலோ சார் நான் கிருஷ்ணகிரியில் இருந்து பேசுகிறேன் நான் மங்களம் ஹோட்டலில் ஆடர் கொடுத்துருந்தேன் சாப்பாடுக்கு லன்சுக்கு ஆடர் வந்து அட்ரெஸ்ஸை மாற்றி கொடுத்துட்டேன் ஆடர் வந்து பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இடியாப்பம் அண்ட் கவாபு பரோட்டா தோசை இட்லி க்ரேவி சிக்கன் க்ரேவி மட்டன் க்ரேவி எல்லாம் ஆடர் கொடுத்துருந்தேன் இப்போது வந்து நான் கொடுக்குற அட்ரெஸ்க்கு டெலிவரி பண்ணிடுங்க மணி வந்து கூகுள்பே பண்ணிடறேன் பழைய முகவரிக்கு வேண்டாம் அட்ரெஸ் இப்போது முகவரி சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நியூ ஹவுசிங் போர்ட் தேர்ட் கிராஸ் எம்ஐஜி எயிட் ஜீரோ டூ இந்த அட்ரெஸ்க்கு டெலிவரி கொடுத்துருங்க சீக்கிரமா வாங்க நான் கொஞ்சம் வெளியில் போகணும் அண்டு சாஸ் வந்து எக்ஸ்ட்ரா சாசு மயோனிஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா கொண்டு வையுங்க அப்புறமா கொக்ககோலா ஜூஸ் வையுங்க அண்டு பிரியாணி வந்து ஃபோர் ஃபோர் ஆடர் கொடுத்துருங்க பிரியாணி ஃபோர்ரு சிக்கன் ம சிக்கன் பிரியாணி ரெண்டு அண்டு சிக்கன் நூடுல்ஸ் இருந்தால் அது ஒரு பேக்கு அப்புறமா இந்த இது எல்லா ஃபுட்டும் எடுத்துகிட்டு நான் சொன்ன முகவரிக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுங்க நான் கொஞ்சம் போகணும் நீங்கள் கொ டெலிவரி பண்ணிட்டிங்கன்னால் நான் உங்களுக்கு அமௌவுண்ட் வந்து கூகுள்பே பண்ணிடறேன் சார்